ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லா வகையான உணவு கலந்தும் சாப்பிட்டு கலந்து சாப்பிட்றோம் அதாவது உப்பு காரம் அப்புறம் புளிப்பு உவர்ப்பு எல்லாமே கலந்து தான் சாப்பிட்டுட்ருக்கோம் நல்லா சத்தானதாக சாப்பிட்டுட்ருக்கோம் ஒரு நாள் டெய்லியும் எங்கள் வீட்டில் டெய்லியும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வேளைக்கு ஏதாவது ஒரு வகையான பருப்பு கம்பல்சரி சேர்த்துப்போம் பருப்பு ரசம் புளிப்புக்காக ரசம் அது டெய்லி ஏதாவது ஒரு வகை ச சேர்த்துக்குவோம் டெய்லியுமே டெய்லியும் அதே மாதிரி காய் அதே மாதிரி ஒரு வேளைக்கு பூரா காய்கறிகள் இருக்கும் டெய்லியுமே ஏதாவது ஒரு நா ஒ ஒரு வேளை காய்கறி செஞ்சுக்குவோம் காய்க்கு அதுக்கும் ஜீரணத்துக்கொசரம் புளிப்பு ஏதாவது சேர்த்துக்குவோம் வாரத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான்வெஜ் அதாவது இறைச்சி எடுத்துக்குவோம் இறைச்சி எடுத்து இறைச்சி செஞ்சு சாப்பிடுவோம் ச அதுவும் சண்டே மட்டும் சில சண்டே ரெண்டு வேளைக்கு இறைச்சி சாப்பிட்டு நைட்டு வந்து டைஜஸனுக்காக கொஞ்சம் புளிப்பு அதாவது ரசம் வெச்சுப்போம் ரசம் வெச்சுக் குடித்துக்குவோம் மறுபடியும் பார்த்தோன்னா மீதி ஒரு இதெல்லாம் சாப்புட்றதுனால உடம்பு டெய்லியும் நல்லா ஒரு ஆரோக்கியமாக தான் இருக்கும் மூணு ஏன்னா எனிடைம் அதாவது எனிடைம் காய்கறி எங்கள் ஊரில் எல்லா எல்லா நேரமும் காய்கறிகள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எந்த வகையான காய்னாலும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு காய் வெண்டைக்கா செடி இருக்குது அப்புறம் கத்திரிக்காய் ரெண்டு காய் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நாங்களே போட்டு வைச்சுருக்கோம் அது அதில் வந்தாலும் நாங்கள் எடுத்து செஞ்சுக்குவோம் இங்கே கிராமத்துலேயே வேலை செஞ்சு கிராமத்துலேயே இருக்கறதுனால மோஸ்ட்லி எங்களுக்கு காய்கறிகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லா காயுமே வாங்கிக்கலாம் எல்லா காயுமே இருக்குது எந்த காய் வேணுனாலும் வாங்கிக்கலாம் எங்கே போய் போய் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கலாம் வீட்டில் இருந்தாக்கூட வீட்லேயும் பறித்து செஞ்சுக்குவோம் நாங்கள் அதே மாதிரி அதுலேயுமே பார்த்திங்கன்னா காரம் உப்பு அதுலேயும் எல்லாமே ந ஓரளவுக்கு தான் போட்டு கரெக்டாக உடம்புக்கு அது தகுந்த அளம்பா இவ்வளோ தான் சாப்பிடணும் இவ்வளோ தான் சா போட்டு சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பிடுவோம் மீடியமாக அது மாதிரி சாப்பிட்டா உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் எந்த வித பிரச்சனையும் வந்தது இல்லை இது நாள் வரைக்கும் அதனால் காய்கறிகள் எல்லாமே எங்கள் ஊரில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லா காய்கறிகளுமே கிடைக்கும் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை